எங்கள் கோயில் வந்து புதுக்கோட்டையில் வந்து பிடாரி அம்மன்கிற ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் பார்த்தா ரொம்ப விசேஷமாக திருவிழால்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும் நிறையா மக்கள் வெளியூர்லேருந்து எல்லாருமே நிறைய வெவ்வேறு ஊர்லயிருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க எல்லோரும் வந்து அவங்களுடைய நேர்த்திகடனை நிறைவேத்துவாங்க ஒவ்வொருத்தவங்களோட நேர்த்திகடனும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் அதில் வந்து நிறைய பேர் பால்குடம் எடுப்பாங்க நிறைய பேர் அக்னிசட்டி மது முளைப்பாரி வேல் போடுறது இந்தமாதிரிலா நிறைய நேர்த்திகடன் நடத்துவாங்க நிறைய மக்கள் வருவாங்க நல்ல கூட்டமாக இருக்கும் அதேபோல் பது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா இங்கே ஊரில் நல்லா ஜே ஜேன்னு இருக்கும் நிறைய மக்கள் வருவாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்கள்லாம் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க வந்து இது பண்ணி நல்லா வீட்டில் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் நல்லா திருவிழாலாம் போய் பார்ப்போம் எங்கள் ஊரில் வந்து நல்லா பாட்டு கச்சேரி எல்லாம் டெய்லி நடக்கும் நல்லா பாட்டு கச்சேரி நல்லா ஆடல் பாடல் நிகழ்ச்சி அந்த மாதிரிலாம் நடக்கும் அதே சமயத்தில் கோயிலில் வந்து கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது சாப்பாடு எல்லாமே அதான் யார் வீட்டிலுமே சமையல் கிடையாது எல்லோரும் வந்து அங்கேயே சாப்பிடுவாங்க வைப்பாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஃபுல்லாக எல்லோருமே கோயில்லையே அங்கேயே நல்லா சுற்றி பார்த்துகிட்டே திரியிறது நேர்த்திக்கடனை நெறைவேத்துறது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்பறம் எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல்ன்னு பார்த்தா பூ மிதிப்பாங்க பூ மிதிக்கிறது வேல் போடுறது அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக அங்கே வந்து நிறைய நடக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த அந்த எங்கள் ஊரில் வந்து கோயிலில் ரொம்ப ச சிறப்பாக இதில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுமே நல்லா பேசிக்குவாங்க இந்த ஊரில் தான் நல்ல இந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டா நிறவேறும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் சொல்லுவாங்க எல்லோருமே வந்து அவங்க அவங்க நேர்த்திக்கடன நிறைவேத்துவாங்க அதே சமயத்தில் எங்கள் ஊரில் இத்தனை இத்தனை லட்சம் பால்குடம் அத்தனை லட்சம் பால்குடம்னு பெருமையாக பேசுவாங்க வருஷம் வருஷம் பால்குடம் எடுக்கிறவங்கலாம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் எடுப்பாங்க ஆனால் ரொம்ப விசேஷமாக இது வந்து நடக்கும் திருவிழா நாளைக்குனா இன்னைக்கு நைட்டுவே மது எடுக்கிறது முளைப்பாரி எடுக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து கோயிலில் கொண்டு வைப்பாங்க அப்போ அந்த திருவிழா சாயங்காலதப்போ வந்து மது முளைப்பாரி இதெல்லாம் திருப்பி எல்லோரையும் பேர் வாசித்து எல்லோரையும் கூப்பிடுவாங்க அவங்க அவங்க கொண்டுட்டு வந்ததைக் கொண்டே கோயிலில் கொண்டே இன்னொரு கோயில் ஒரு ஒரு ஊரணியில் போய் எடுத்துட்டு போய் இங்கே கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிரம்மலாம் அடித்து இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு போய் வந்து கொட்டுவாங்க இன்னொரு கோயிலில் போய் கொட்டிட்டு வருவாங்க கொட்டிட்டு வருவாங்க அதோடு அந்த சாயங்காலத்தோடு அந்த திருவிழா முடிஞ்சது மட்டுமில்லாமல் அந்த நைட் வந்து எல்லோரும் கடல் கடை எங்கள் ஊரில் நிறைய கடை போட்டு இருப்பாங்க இந்த திருவிழான்னு வந்துட்டால் போதும் உடனே நிறைய கடை தான் இருக்கும் நிறைய சாமான்கள் பொருட்கள் பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருள் எங்களுக்கு வந்து எல்லாமே வளைவி கிளிப் நிறைய பிளாஸ்டிக் ஜாமான் அப்புறம் வந்து வீட்டுக்கு உபயோக படுத்துற பொருள் சட்டி பானை அந்த மாதிரி நிறைய கடை போட்டு இருப்பாங்க அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்களும் நைட் போய் வந்து எல்லாமே வாங்குவோம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருள் எங்களுக்கு வீட்டுக்கு உபயோகப்படுகிற பொருள் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு நாங்களும் வாங்கி கிட்டு வருவோம் அதோடு அப்புறம் அங்குட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு பாட்டு கச்சேரி எல்லாமே டான்ஸ் எல்லாமே நடக்கும் அது ரெகுலராக எங்கள் எங்கள் ஊரில் வந்து அது ஒரு அங்கு அங்குட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் எல்லாமே இதுதான் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கொண்டாடப்படுகிற ஒரு விஷயமுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி நல்லா இருக்கும்